ஆ சொல்லுங்கள்ம்மா யார் பேசுறது சொல்லுங்கள்ம்மா ஆ சொல்லுங்கள்ம்மா ஓகே அப்படிங்களா ஆ என்ன கலர் அம்மா சரி சரி ஆ தேடி பார்த்தீங்களா கிரவுண்ட் ஓ இங்கே கிளாஸ் ரூம்மில் தேடி பார்த்தீங்களா ஓகே ஓகே அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸுங்க யாரா பேக்கில் மாறி போயிடுச்சான்ட்டுன்னு ஓகே அம்மா ஓகே அதில் எதா வச்சிருந்தீங்களா ஓ வைலெட் கலர் பர்ஸா ஓகே அம்மா நாங்கள் நீ காலையில் வந்து ஹெச்ஓடிகிட்ட சைன் வாங்கிவிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி கொண்டாந்து கொடுங்க ஆ நான் அதை பார்த்துட்டு நான் இங்கே கேமரா இருக்குல்ல கேமரா மூலியுமாக நான் செக் பண்ணுறேன் கிடச்சிருச்சினா பார்த்துர்லாம் இல்லை அப்படின்னா நான் ஃபர்தராக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அது பண்ணுறேன் நீங்கள் மார்னிங் ஒரு லெட்ரு வந்து எழுதிவிட்டு கொடுத்துட்டு போங்க அம்மா ஆ ஓகே தேங்க் யூ